நல்ல மருத்துவ சேவையை பெறுவதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்குதான்னா ஆமான்னு தான் சொல்லணும் இன்னுமும் ஏன்னால் காசு உள்ளவங்க பிரைவேட்டில் போய் நிறையா பலன் அடஞ்சுக்கிறாங்க ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களெலாம் இன்றைக்கும் இருக்கற தான் செய்கிறாங்க கவர்மெண்ட் வந்து உயர்த்தி தான் மாதம் ஆயிரருவா எல்லாம் இப்போ திட்டம் கொண்டு வந்துருக்காங்க இருந்தாலும் வறுமை கோட்டுக்கு கீழே நல்ல மருத்துவம் கிடைக்காம நிறையா பேர் இருக்காங்க ஜிஹெச்சிலாம் போனாக்கா உடனே அந்த ஸ்பெசிலிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்கிது ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கிது ஒரு சிலர் அதை எட்டவே முடியாத எட்டா கனியாக தான் இன்றைக்கும் இருக்குது அதே மாதிரி பஸ்ஸு வசதியுமே ரொம்ப குக்கிராமம் அப்படிங்கிற இடத்துலேலாம் ஒரு பஸ்ஸு தான் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் அப்படிங்கிற இதெலாம் இருக்குது இன்னமும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நிறைய இப்போ பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டு அது எல்லாமே நிறைய வியாதிகள் பெருகிடுச்சு மக்கள் தொகை பெருக பெருக முன்னாடியெல்லாம் வியாதிகள் அவ்வளோவா இல்லை கை பிடித்து நாடி ஜ பார்த்தே மருந்து கொடுத்தாங்க நல்லா தான் இருந்தாங்க மக்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசெல்லாம் இப்போ நாற்பத தாண்டும் போதே முழங்கால் வலி அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட போராடுறாங்க மக்கள் அப்போ அவங்களுக்கு நல்லதொரு மருத்துவ சேவை கிடைக்க மாட்டேங்குது நல்ல நிறையா படிக்கின்றாங்க ஆனால் முன்னாடியை விட இப்போ மருத்துவத்துக்கு நிறையா படிக்கின்றாங்க படிக்கிறவங்க கொஞ்சம் இரக்கம் மனசோடய ஏழைங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோடய கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் செயல்பட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்தாமல் அந்த பேஷண்ட்டுக்கு பய பயத்தில் நிறையா அட்டேக் பார்க்கறேன் இப்போது பிரைவேட் கிளீனிக்லேருந்து ஜிஹெச்சிக்கு கொண்டு போக சொல்கிறாங்க அந்த டயத்துக்குள்ளேயே போகிற வழியிலே இறந்துட்றாங்க அந்தளவுக்கு மக்கள் வந்து பயப்படுறாங்க என்னமோ ஏதோன்னு அந்த பயமே அவங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டேக் நான் ஒரு தடவை ஆயுர்வேதிக் ப்ரோடக்ட் பற்றி சொல்ல போனேன் ஒரு கிராமத்துக்கு அப்போ அவங்க சொன்னாங்க அதை பற்றி சொல்லிட்டுருக்கும் போது வெல்ஹார்ட்டு அப்படிங்கிற ஒரு கேப்சியூலை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க அது வந் நான் சொன்னேன் இது வந்து ஹார்ட்அட்டேக்கு வராமல் தடுக்கும் முப்பது வயசுக்கு மேலே எல்லோரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயோம் அப்படின்னு இயற்கை நம்ம அந்த காலத்திலேருந்து தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ண இயற்கையான ஒரு இலை தழை அதில் செஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அதை பற்றி அப்போ சொன்னாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் மேடம் ஹார்ட்அட்டேக்குனு அதை சொல்கிறாங்க அப்போல்லாம் வந்து முனி அடிச்சுருச்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஆமாம் உண்மையாக மக்கள் ரொம்ப அறியாமையில் இருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு மக்களுக்கு ஆனால் கொஞ்சம் டாக்டருக்கு படிக்கின்றவங்க கொஞ்சம் சேவை மனப்பான்மையோடய செயல்பட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்